ஹலோ ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேடம் கால் பண்ணியிருந்தீங்க ஸ்வீட் மார்ட் ஓனர் பேசுகிறேன் சொல்லுங்கள் என்ன வேணும் சரி இல்லை எப்போ ஆர்டர் பண்ணிணது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஏனா நாங்கள் வெளியில் வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் கஸ்டமரு இது அந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல சரிங்க எப் சரிங்க எத்தனை நாளுங்க இருக்கும் ஒரு

சரிங்க

சரிங்க இப்போ நீங்கள் என் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த டோனட்டை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க எங்கள் பக்கம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ரீஃபண்ட் பண்ணலாம் சரிங்க சரிங்கம்மா இல்லைங்கமா நான் எதுக்காக கேட்கறோன்னா பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் கூட இப்போ அனுப்பி விடுங்க ஏனால் நாங்கள் எங்கள் பக்கம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்புடின்னா அடுத்து நம்ம கஸ்டமருக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சு கொடுப்போம் அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கறோம் இல்லைங்க பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் கூட அவங்கிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறத்துக்காக வேறு ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனை எங்கள் பக்கம் இருந்துச்சுனா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி தரோம் இல்லைங்மா நீங்கள் சொல்வதெல்லாம் புரியுதுங்கம்மா இப்போ எங்கள் பக்கம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணித் தரேன் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ எங்கள் ஸ்வீட் மார்ட்லருந்து கம் கண்டிப்பாக உங்களுக்கான இது பண்ணி தரோம் இல்லைங்க உங்களுக்கு நான் அந்த ரீஃபண்ட் பண்ணி தரேங்க ந அந்த டோனட்டு இப்போ வீணா போயிருச்சுன்னு சொல்றீங்கள்லை அதுக்கு பதிலாக நான் வேறு அனுப்பி வைக்கிறேன் ஆ சரிங்க கண்டிப்பாக மேம் இப்போ க கண்டிப்பாங்க ந எங்கள் பக்கம் உள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறோம் ஏனா இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி கஸ்டமர் சொல்றப்போ தான் எங்களுக்கு தெரியும் அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை

ஓ ஓகே மேம் இந்த முறை அந்த மாதிரி நடந்ததுக்கு சாரிங்க இதுக்கப்புறம் நடக்காது ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்